ஹலோ சொல்லுங்கள் யார் பேசுகிறது ஆ சொல்லுங்கள் ம் இப்போ தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் யூனிட் டெஸ்ட் முடிஞ்சிச்சு உங்க பையன் எதுலேயும் அந்தளவுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணலை மேக்ஸ்லலாம் ரொம்ப கம்மியாக இருக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அதில் கூட அவ்வளவா இல்லை தமிழ் இங்கிலீஷ் பொருத்தளவுக்கு ஆவரேஜாக இருக்கான் செவன்டி சிக்ஸ் செவன்டி டூ மற்றபடி மேக்ஸை பொறுத்தளவுக்கு வெறும் ஃபிஃப்டி ஃபை கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அதல்லாம் ஃபாட்டி த்ரீ ஃபிஃப்டியே தாண்டலை உங்கள் பையன் ரொம்ப மக்காக இருக்கான் விக்னேஷ் ஆரம்பத்தில் நல்லா படிப்பான்னு நெனைச்சேன் பட் ஆனால் விக்னேஷுன்னு பேர் வைச்சவங்க எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு சில பேர் மக்காக தான் இருக்காங்க அதில் உங்கள் பிள்ளையும் ஒருத்தன் நான் எவ்வளவோ சொல்கிறேம்மா வீட்டில் உட்காந்து கொடுக்குற ஒர்க்கை பார்க்க சொல்கிறேன் இல்லைனா டியூஷன் கூட போக சொல்கிறேன் இம்பார்டண்ட் சப்ஜெக்ட்ஸுக்கு பட் ஆனால் உங்கள் அதையும் நான் சொல்லிட்டேம்மா அதான்மா நான் நான் கூட சொல்லி தர்றேன்டா புரிகிற மாதிரி அப்படினு இங்கே தான் டைம் எடுத்து சொல்லி தர முடியல அங்கே டைம் எடுத்து சொல்லி தர்றேன்னு சொல்லிட்டேம்மா ஆனால் உங்கள் பையன் எதுவுமே கேட்க மாட்றான்ம்மா நீங்கள் வேணா டியூஷன் அனுப்பி டிசிப்ளீன் பொறுத்தளவுக்கு ஸ்டாட்டிங்கில் ஒழுங்காக தான்மா இருந்தான் ஆனால் இப்போ தான்மா சில பசங்களோடு சேர்ந்துட்டு சுற்றிக்கிட்டு பொண்ணுங்ககிட்டேயே பேசிகிட்ருக்காம்மா அவன் இருந்தால் போதும் அவனை சுற்றி ஒரு நாலஞ்சு பொண்ணுங்கள் இருந்துகிட்டே இருக்காங்க சொன்னாலும் கேட்க மாட்றான் படிக்கிறதுக்கும் அதனாலேயே இன்ட்ரஸ்ட் அவனுக்கு கம்மியாக போய்ட்டு மார்க் கம்மியாக ஆகுது ஸ்டாட்டிங்லலாம் நல்ல மார்க் தான்மா எடுத்திருந்தான் ஃபஸ்ட் பென்ச்சில் உக்காந்திருப்பான் இப்போலாம் எங்கே பொண்ணுங்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கே போய்டுறான்ம்மா நான் என்னம்மா சொல்கிறது நீங்கள் தான்மா கண்டிக்கணும் வீட்டில் அவனுக்கு வீட்டில் கொடுக்கற ஒர்க்கை பார்க்கணும் நீங்கள் அவனை ஃப்ரீயாக விட்டுறீங்க ஃபோனோடு அவன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ரீல்ஸ் மற்றத பார்த்துட்டு அப்டியே விட்டுறான் திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறான் தினமும் பனிஷ்மெண்ட் தர்றேன் கண்டுக்கவே மாட்றான்ம்மா அதுவும் சரிதான்மா ஆனால் டிசிப்ளீன்ங்கிறது ஃபஸ்ட்டு வீட்டுலருந்துதான் வரணும் நீங்கள் அவனை கண்டுக்காமல் விட்டதுனால தான் அவன் இப்படி வந்திருக்கான் சரி ஓகேம்மா நான் பாத்துக்கிறேம்மா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திருத்தி அவனை மாடிஃபை பண்ணுவோம்மா நீங்களும் கொஞ்சம் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க சரி ஓகே ஆ